எனக்கு சின்ன வயசில் இருந்தே ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய பள்ளி காலத்துலேருந்தே எந்த விளையாட்டு போட்டினாலும் நான் உடனே கலந்துக்குவேன் எல்லா விளையாட்டு போட்டிலையும் கலந்துக்கிட்டு எல்லா முத பரிசையும் நான் தான் வாங்குவேன் அதனால தான் எனக்கு ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணனும் என்னை ஒரு மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க அங்கே ஒரு பெரிய ஒட்டப்பந்தயமே நடந்துச்சு அப்போ எனக்கு பபிடிச்ச ஒருத்தவங்க ஒரு வீரர் நல்லா ஓடுனாங்க அதுலேருந்து எனக்கும் ஒரு ஆர்வம் எனக்குள்ள ஒரு ஊக்கன்னு சொல்லிட்டு அது மூலயமா நிறைய ஆசைகள் வர ஆரமிச்சிச்சு அதுக்கப்புறம் விளையாடணும் அப்படின் நினச்சாலே ஓட்டப்பந்தயம் தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க ஓட்டப்பந்தயத்தில் நம்மளும் ஓடி நாளைக்கு அதில் முத பரிசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஆசை எல்லாமே எனக்கும் வந்துச்சுங்க விளையாட்டு போட்டி அப்படின்னாலே ஓட்டப்பந்தயம் தான் அதுவும் நம்ம பள்ளி காலத்திலயும் அதை தான் நம்ம பண்ணியிருப்போம் நம்ம கல்லூரியிலயும் நம்ம அதை தான் ஒர்க் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருப்போம் இதனால் தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்